பத்தாயிரம் இருபதாயரம் முப்பதாயரம் ஐம்பதாயரம் அறுபதாயரம் எழுவதாயிரம் இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதாயரம் பத்தாயரத்தி ஒன்று இருபதாயிரத்தி ஐநூறு ஐம்பதாயரத்தி இரநூறு